ஆ சொல்லுங்க ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படிங்களா ட்யூப் லைட்டுங்களா இல்லை என்ன லைட்டு போட்டிருக்குறிங்க ஆ ட்யூப் லைட்டுனாக்கால் இப்போ இந்த சின்ன இந்த செவ்வக வடிவத்தில் லாங்காக வருதுங்களே அதுங்களா இல்லை இந்த ரௌண்டு ஷேப்பில் வருதுங்களே அ ப என்ன மாதிரி அதுதாங்க நீட்டாக அந்த ரௌண்ட் ஷேப்பில் நீட்டாக இருக்கற ட்யூப் லைட் அதுங்களா இல்லை செவ்வக வடிவத்தில் சின்னதாக இருக்குது இப்போ ம்ம புது லேட்டஸ்ட் மாடல் அதுங்களா பழசு பழசா ஆ ஆ சரி அதில் இந்த சோக்கு ஒன்று இருக்கும் அந்த வெள்ளை கலரில் ஒரு சின்ன ஒரு டப்பி மாதிரி ஒரு சோப்பு டப்பி மாதிரி ஒன்று இருக்கும் அது எதாவது போயிருந்தனால் கூட அந்த மாதிரி ஆகலாம் கெப்பாசிட்ரு ஆமாம் அது பார்க்கணுங்க அது பட்டி எல்லாம் நல்லாயிருக்குங்களா பட்டி பாருங்க ஓல்டரு நல்லாயிருக்கு தான் பாருங்க ஓல்டரு சப்போஸ் எதாவது துரு பிடிச்சி எதாவது கனக்ஷன் போய்ட்டிருந்தாலையும் ஓல்டரை மாற்ற வேண்டியதாக வரும் சரிங்களா ஆமாம் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஓல்டரு மாற்றிட்டு பட்டி நல்லா இருந்துச்சுனா அதே பட்டியில் ஓல்டரை மாற்றிட்டு இந்த காயிலு சோக்கு ம அந்த காயில் மாதிரி ஒன்று இருக்கும் அது ஓ அது ஒன்று போட்டிங்கனாக்கால் ட்யூப் லைட் வந்து நல்லா எரியும் சப்போஸ் இது எல்லாமே நல்லா இருந்து அது வந்து ட்யூப் லைட் ட்யூப் லைட் எதாவது கருப்பாக இருக்குதுங்களா எதாவது ரெண்டு சைடுமா ஆ ரெண்டு சைடு இப்போ கருப்பாக இருக்குதுன்னால் பல்பு பீஸ் போயிடுச்சுங்க அது ஆ பல்பு புதுசாக வாங்கி போடணும் நீங்கள் பல்பை வாங்கி போடுங்க சப்போஸ் அப்படி எரியலனாக்கா நேரில் வந்து பார்த்துட்டு பட்டி நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த காயிலு அதெல்லாம் வந்து கரெக்ட்டாக பண்ணிடலாம் ஓல்டரெலாம் சரி படுத்தியெல்லாம் ஓகேனாக்கால் ஓகே உங்கள் ஏரியாவுலெலாம் வந்து பவர் நல்லா வருதுங்களா லோடு நல்லா எடுக்குதுங்களா லோடு இருந்துச்சுனா ஒன்றும் பிரச்சின லோடு இல்லைனா சில இடத்துங்கள வந்து ட்யூப் லைட் எரியாது சரிங்களா ஆ ஆ சொல்லுங்க வேறு எதாவது ஒயரிங் எதாவது உங்கள் வீடு ஏற்கனவே வீடு கீடு கட்டி இருக்கிறீங்களா அப்படிங்களா ஓகே ஓகேங்க கூப்பிடுங்க ஆ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ